எனக்கு ட்ராவல் பண்ணுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் இப்போ சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம ட்ராவல் பண்ணுவோம்ல சின்ன சின்ன விஷயம்னா இப்போ நம்ம இங்கேருந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வேனில் போவோம் அதுவும் நமக்கு ட்ராவல் தான் அது ஃப்ரெண்ட்ஸ்சோட போகும் போது ரொம்ப ஜாலியாக இருக்கும் அந்தமாதிரி ஃபேமிலியோடய நிறைய ட்ராவல் பண்ணுவோம் இப்போ கோவிலுக்கு ஃபங்க்ஷன்ஸ் அந்தமாதிரி நிறைய வந்துச்சுன்னா நம்ம ட்ராவல் பண்ணுவோம் இங்கேருந்து கொஞ்ச குறிப்பிட்ட தூரம் ட்ராவல் பண்ணும் போது அவங்க எல்லாமே ஒன்றா ட்ராவல் பண்ணும் போது அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இந்த ரீசன்ஸ்காகலான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணுவோம் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்சோட சேர்ந்து வெளியில் போகிறது இப்போ எங்கேயாச்சும் சுற்றி பார்க்க போகிறோம் பார்க்கு பீச் அந்தமாதிரி போகும் போது நம்ம அப்படியே நடந்தே போகிறது இல்லைல கொஞ்ச தூரம் பஸ்ஸில் தான் போவோம் எப்படியாவது நடந்து போகாமல் கார் அந்த மாதிரி தான் போவோம் அப்போ அதைக்கூட நம்ம ட்ராவல்னு தான் சொல்லுவோம் அதனால் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ஜாலியாக இருக்கும் அந்தமாதிரி நான் அடிக்கடி ட்ராவல் பண்ணுவேன் இப்போ இங்கேருந்து ஸ்கூலுக்கு போகிறது இங்கேருந்து காலேஜ்க்கு போகிறது அங்கேருந்து திரும்ப ரிட்டன் வரது அந்தமாதிரி நம்ம நிறைய விஷயத்துக்கு நம்ம ட்ராவல் பண்ணுவோம் அப்புறம் இப்போ கோவிலுக்கு போகிறம்னா கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் அங்கேயே தங்கிட்டு அங்கே நிறைய இடம் சுற்றி பார்ப்போம் அங்கே நிறைய இடம் சுற்றி பார்க்கும்போது அங்கே ஒரு ட்ராவல் பண்ணுவோம் இங்கேருந்து கொஞ்ச தூரம் போகிறதுக்கு காரோ பைக்கோ எதாவது யூஸ் பண்ணி நம்ம போவோம்